இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா சுகாதார வசதியும் சேவையும் நல்லாவே இருக்கு அந்த கோவிட் டைம்மில் கூட தொற்றுநோயால் நிறையா பேர் பாதிக்கப்பட்ருந்தாங்க நிறையா பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் தான் மேக்சிமம் இருந்தாங்க அப்போ என்னோட உறவினர் கூட ஒருத்தவங்க அங்கே தான் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்போ வந்துட்டு அங்கே இருக்க நர்ஸ்ஸுலேந்து டாக்ட்டர்ஸ்லேந்து எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு ஆளாவே அது மாதிரி நினச்சி நல்லாவே ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாங்க அந்த சேவையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துது அதனால் அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு குற சொல்ல முடியாது ரொம்ப க்ளீனாகவே இருந்துச்சு அந்த இடம்லாம் பார்க்குறப்ப டெய்லிக்கும் வந்து வாஷ் பண்ணுறது சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணுறது அத மாரி கொஞ்சம் அந்த டைம்லலாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க சுகாதாரம் வந்து ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு க்ளீனாக இருந்துச்சு அது ரொம்ப தூய்மையாக நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க